ஹலோ அன்பு பவனுங்களா ம் நான் கண்ணகி பேசுகிறேங்க ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ட பண்ணுவீங்களா அப்படிங்களா சரி அப்போ எனக்கு நான் வந்து இப்போது ட்ரெயின்ல போய்ட்டுருக்குறேங்க ரொம்ப மழையாக இருக்குது மணி பத்தரைக்கு மேலே ஆகிப்போச்சு இடி மின்னல் காற்று மழையுமாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க எனக்கு வந்து ஃபுட்டு ஃபுட்டு வேணும் அப்போது நான் திருச்சி ட்ரெயின்ல போய்ட்டு இருக்கிறேன் கரூர்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆ ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போது அங்கே வந்து உங்களோட ரெஸ்ட்டாரண்ட்ஸ் வந்து அவைளபுளா இருக்குதுங்களா சரி ஓகே அப்போ கொடுத்துருவீங்களா சரி அப்போ எனக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் கால் பண்ணிருங்க அந்த அங்கே வர்றப்போ சரி ஓகே வாங்கிக்கிறேங்க கா இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இதுதாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஓகேங்க ஆ சரிங்க